அண்ணன் இல்லைங்க ஊர்க்கு போய் இருக்காங்க சரக்கு வாங்குகிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்

ம் சரிங்க என்ன மரம் வேணும் எங்க கிட்ட பூவரசு மரம் பூவரசு மரம் வேப்ப மரம் மாமரம் தேக்கு பலா இந்த மாதிரி மரம் இருக்குது உங்களுக்கு என்ன மரம் வேணும் இதில் தேக்கு மரமாக ஓகே வாங்கிக்கலாம் தேக்கு மரம் இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே இருக்குது ரேட்டு வந்து ஒன் கேஜி வந்து நூறு ரூபாய் வரும் ஆமாம் ஓகே நூறு கேஜினா ஒன் லாக் வருது ஆமாம் இல்லைங்க இதுவே கம்மி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் எங்கேயுமே கம்மி பண்ணி தரமாட்டங்கள்ல அவர் வர ரெண்டு நாள் ஆகும் நைட் தான் கிளம்புனாரு புரியுதுங்க அண்ணன் வந்தாலும் கம்மி பண்ண மாட்டார் நீங்கள் தேக்கில் வேறு வேறு வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் அது வேணுணா எடுங்க அது வந்து கம்மி பண்ணித்தரோம் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் கம்மி பண்ணி தர முடியாதுங்க சரிங்க அதனால் நான் அண்ணன்கிட்ட நீங்கள் என்ன ஊருங்க உங்கள் அட்ரஸ்சு ஓகே சரி ஓகே நான் தொண்ணுற்றி அஞ்சாயிரம் வருது நான் பில் போட்டு வைக்கிறேன் ஃபைவ் தௌசண்ட் கம்மி பண்ணித்தரேன் பார்த்து கொடுத்துட்டு போங்க ஓகே ஆ ஓகேங்க ம் சரிங்க நீங்கள் பில்லை மட்டும் பில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க ஓகேங்க